ஆ ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ அப்படிங்களா சரி சரி சொல்லுங்கள் எந்த ஏரியாவிலருந்துங்க ஆ உங்கள் பேர் என்னங்க அப்படிங்களா கின்ன கிருஷ்ணா மஞ்சள் தவிர வேறு என்ன மஞ்சள் எல்லாம் இப்போ இது பண்ணுறிங்க இல்லை அதை தவிர வேறு என்ன மஞ்சள் எல்லாம் போடுறீங்க

சரி சரி நீங்கள் குவிண்டால் நீங்கள் என்ன ரேட்டுக்கு போடுறீங்க அப்படிங்களா நாம ஒரு அஞ்சு ஐநூறு அஞ்சு ரூவா இந்த மாதிரி போ எடுத்துட்டுருக்கோம் ஆ ஆ பண்ணலாமே நாங்களும் ஸ்டாக் ஏற்றி குடோனில் ஸ்டாக் நிறுத்தி வச்சு தான் பண்ணுறோம் ஏன் இங்கே உங்கள் சிறுமுகையில் அங்கே பக்கத்துல நிறையா பேர் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் தோட்டத்தில் இல்லை இந்த நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இதுவே எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இங்கே பக்கத்தில் ஆ எதா பார்த்து சொல்லுங்கள் இங்கே எவ்வளோ ஏ ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்குங்க மஞ்சள் உங்கள் உங்கள் காட்டில் உங்கள் காட்டில் மஞ்சள் எவ்வளோ கிடகைக்குங்க ஏக்கருக்கு சரி சரிங்க இதுக்கு முன்னால் சப்ளை யாருக்கு பண்ணிட்டுருந்தீங்க சரி சரிங்க நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ரெகுலராக உங்களுக்கு வேணா பா ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க பார்த்துட்டு மே எப்படி குவாலிட்டியை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் எப்படி பண்ணுறீங்க ஆறு மாதமா இல்லை எப்படி மூணு மாதம் அந்த மாதிரி ஓகேன்னா பார்த்துட்டு தகுந்த மாதிரி பேமெண்ட் பார்த்துக்கலாம் சரி ஓ ஆ சரி அது நான் போட்டு கொடுத்துட்றேன் உங்கள் கிட்ட என்ன வெரைட்டி இருக்கோ அது கொண்டு வந்துருங்க பார்த்துட்டு அப்புறம் மேலே நமக்கு ஆள் கீழே ஒர்க் பண்ணுறவரு என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவார் அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு பேசிக்கலாம் ஓகேங்களா ஆ சாம்பில் கொண்டு வாங்க குடோன் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு டீலர் ஆ சரி கொண்டு வந்துருங்க ஆ ஆ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்றேன் அவர் நம்பரை விசிட்டிங் கார்ட் போட்டுவிட்டுறேங்க நீங்கள் வந்துருங்க சரிங்களா வந்துவிட்டு இப்போ நான் அப்புறம் நேரில் பார்த்துட்டு என்னன்னு பேசிக்கலாம்ங்க ஆ சரிங்க ஓகேங்க